மொபைல் ஷாப்பில் போய் ஒரு சார்ஜர் வாங்கினேன் அது ரொம்ப க ப்ராண்டடான மொபைல் சார்ஜரு நாங்கள் ஓபன் பண்ணி பார்க்கவே இல்லை வீட்டில் வந்துதான் பார்த்தேன் சார்ஜர் வந்து ப்ளக்கில் போட்டு பார்த்தப்ப ஒர்க்காகவே புகைஞ்சிட்டு அதனால நான் ப்ராண்டாக நினைச்சி வாங்கி பார்த்தேன் ஆனால் அமௌண்டு தான் லாஸ் எனக்கு அதனால எதாக இருந்தா எந்த பொருளாக இருந்தாலும் கடையிலே அங்கே நேருக்கு நேராக நம்ம ஓபன் பண்ணி பார்க்குறதான் ரொம்ப நல்லது ஏன்னால் நம்ம வந்து சப்போஸ் அங்கே நம்ம பார்த்துட்டோனா நம்மளுக்கு லாபமாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து கே பார்க்குறதுனால நம்மளுக்கு வந்து நஷ்டமாகதான் ஆகும்